இப்போது கிராமங்களில் இருக்கிற மக்களுக்குலாம் வந்து வ கேம்ஸ் அப்படிங்கிறது அதாவது கேம்ஸ் விளையாடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குது அதுக்கென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த லீவு நாள் கட் லீவு நாட்களில் அதாவது வார இறுதி நாட்கள்களில் தான் வந்து இந்த மாதிரியான கேம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் தான் அந்த மாதிரியான போட்டிகள்லாம் அப்பதான் வைப்பாங்க அப்போ தான் அப்படி அப்பிடிங்கிறதுனால இப்போ அந்த நேரத்தில் இப்போது ஒரு சிலர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்கவுங்க வெளியூருக்கு அந்த மாதிரி எதா ஒரு வேலை விஷயமா போய்ருப்பாங்க இப்போ அப்படி போய்ட்டு அவங்க திரும்பி வந்து இன்னைக்கி என்ன நடந்தது எப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உரை ஒரு உரையாடல் நடந்துட்டுருக்குமே இ ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் அதாவது வெளியூருக்கு போய்ட்டு வந்தவருக்கும் அண்டு இங்கே இருந்த அந்த கேம்ஸில் போட்டு போட்டிகளில் பங்கேற்றவருக்கும் ஆன அந்த அந்த ஒரு உரையாடல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஊர் நடப்பு என்ன நாட்டு நடப்பு என்ன அப்படிங்கிற இது இதை பொறுத்தான உரையாடல்லாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக கேம்ஸ் விளையாடுறது மா கிராமப்புற மக்கள்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதான பயனுள்ள விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நா நினைக்கிறேன் நன்றி